ஆன்மிக ஆசாரிகள்னு பார்த்திங்கனா இங்கே நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிற ஃபாதருங்களை தான் சொல்லுவோம் அவங்களாம் ஃபாதருங்கள்லாம் கல்யாணமே பண்ண மாட்டாங்க ஆண்டவருக்காக அந்த தன்னையே அர்பணித்து ஊழியத்த ஊழியம் செய்வாங்க பிரதரெல்லாம் பார்த்தாங்க பா ஃபாதரெல்லாம் பார்த்தா அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு இருவது வயசுக்கு மேல் அவர் ஏசப்பாவாக பார்த்து ஆண்டவராக பார்த்து அழைப்பார் அவங்க அழைத்த பின்னாடி அந்த ஊழியத்துக்கு வந்திருவாங்க ஊழியத்துக்கு வந்த பின்னாடி அவங்களோட ஊழியம் மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது கூட்டங்கள் எடுக்கிறது அதனால் பா பாஸ்ட்ர்மாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க கூட்டங்கள் எடுப்பாங்க அப்புறம் பா உபாவாசமா இருந்து எல்லா மற்ற ஜனங்களுக்காக ஜெபிப்பாங்க இல்லாத ஜனங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறையா ஃபாதர்லாம் நிறையா அவங்க நிறையா தொண்டுகளெல்லாம் செய்வாங்க மக்களுக்காகவே வந்து மற்ற மற்ற ஏழை ஜனங்களுக்காக அவ்வளவு உதவி பண்ணுவாங்க ப ஃபாதருங்கலெலாம் அவ்வளோ ஒரு பா அன்பாக ஜீவிப்பாங்க அவங்க மாதிரி ஒரு நீதிமானாக அவங்க கரெக்ட்டாக இருப்பாங்க அந்த பைபிள் வாசிக்கிறதில் ஜெபிக்கிறதில் எல்லா வேலைலேயும் நேரங்கள்லேயும் ஜெபித்தல்லேயே இருப்பாங்க தோதுகள் கொடுப்பாங்க ஜனங்களுக்காக அவ்வளோ நேரம் ஜெபம் நடு முட்டியில நின்று ஜெபிப்பாங்க எல்லோருக்காகவும் ப்ரே பண்ணுவாங்க அது போல நாங்களும் ஞாயிற்றுகிழமைல போனோமா ஆராதனைக் கலந்துக்குவோம் வாரம் வந்தா ஒரு வார ஆராதனையில போய் கலந்துக்குவோம் அப்புறம் வார வாரம் நாங்களும் சனிக்கிழமைலேயே போயிடுவோம் மற்ற நாளையில கூட்டம் இருக்கும் ஆனால் நாங்களும் ஜெபத்தில் போய் கலந்துகிட்டு ப்ரே பண்ணிட்டு காலையில போனோமா ஒம்பது மணிக்கு போனோமா சாயந்திரம் நாலு மணிக்கு தான் வருவோம் அப்போ வந்து நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க சொல்லுவார் அப்போ பைபிள் பற்றி அவர் சொல்லுவார் பைபிள்ல வந்து என்னென்ன ஆண்டவர் பற்றி போட்டிருக்காங்களோ இப்போ வருகையும் அவர்களோடய வருகையும் வரும் யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ணாதிங்க பாவங்களும் பண்ணாதிங்க கர்த்தர் மற்றும் அவர் சார்ந்து பாதுகா அவர் வந்து நம்மள பாதுகாத்துருவார் அவரோடய அன்பை நேசிங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்களும் அவரோடய இதெல்லாம் கேட்டு அதுபடி நாங்களும் ஜெபிப்போம் விடியல் காலையில எந்திரிச்சு நாலு மணிக்கு ப்ரே பண்ணுவோம் மற்ற நேரங்கள்ல பைபிள் வாசிக்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணிக்குவோம் அதே மாதிரி பார்த்திங்கனா மற்ற மா மற்றவிங்களுக்காக அவங்களும் வீட்டு வீட்டுக்கு வந்து மாசத்தில் வந்து வருஷம் ஒரு மா ரெண்டு மாதம் ஒரு டைம் மூணு மாதம் ஒரு டைம் வந்து வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க விசுவாசிகள் வீடுக்கெல்லாம் வந்து வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு என்ன என்ன கஷ்டோம் என்ன இருக்குது எங்களோடய வேதனையெல்லாம் அவங்கள்லாம் கேட்பாங்க என்ன பிரச்சனை என்ன நடக்குது பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படினு அன்பாக வந்து விசாரிச்சு அந்த மாதிரி பாஸ்டர்லாம் வந்து எங்களை விசாரிச்சு எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க எங்களுக்காக என்ன தேவை அப்படினு சொல்லி எல்லாம் கேட்டு அவங்க தனிப்பட்ட முறையில பாஸ்டர் மாறுங்க எங்களுக்காக ஜெபிப்பாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் பாஸ்ட்ர்னா ரொம்ப எங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க ஒரு ஆசாரியர்களும் எங்களை எப்படி நடக்கணும் எப்படி நீங்கள் இந்த மாதிரி கரெட்டாக ஜீவிக்கணும் கரெக்ட்டாக போகணும் வரணும் கரெட்டாக இந்த மாதிரி நேரங்கள்ல ஜெபம் பண்ணுங்க அப்படினு எங்களுக்கு போதிப்பாங்க அதை வச்சி நாங்கள் வந்து கரெக்ட்டாக அதன் படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம் அதே மாதிரி பாஸ்ட்ரும் அதே மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க இது தான் எங்களுக்கு தெரிஞ்சது